ஆ ஹலோ ஆ ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஓ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ஆ ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஆ

ஆ ஓகே மேம் அதலாம் எல்லா உங்களால் தான்ங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்

ஆ கண்டிப்பாக மேம் டெஃபனைட்லி மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் எல்லா உங்களால் தான் மேம் எல்லாம் உங்களை தான் மேம் சேரும் ஆ கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தெரியலைங்க மேம் அவங்க டாக்டரேட் தான் மேம் படிக்கணும்னு ஆசை மேம் டாக்டராக ஆகணும்னு ஆசை ஆ அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்